ஹலோ என் நேம் ஸ்ரீலேக்கா சார் நான் திருவாரூர்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கி மதியம் லஞ்சுக்கு அவங்க உங்கள் ப இதிலேருந்து நான் ஆர்டர் பண்ணிருந்தேன் அது வரத்துக்கு கொஞ்சம் எனக்கு டிலே ஆயிடுச்சு அதை பற்றி நான் அந்த டெலிவரி பாட்னர்ட்ட கேட்கிறப்போ அந்த டெலிவரி பாட்னர் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக என்கிட்ட பேசிட்டாங்கள் அது ரொம்பவே எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக போய்டுச்சு வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னா டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சுமுத்தாக கூட அவங்க பேசி அதை சொல்லி முடிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு கொஞ்சம் ஹார்ஷாக பேசுனதுனால் அது எனக்கு கொஞ்சம் இன்னமுமே எனக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக தான் இருக்குது அதனால் தான் நான் உங்கள் டெலிவரி ஆப்க்கு நான் கால் பண்ணிருக்கேன் ஒரு கம்ப்ளைன் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறேன் பண்ண அப்படின்னா உங்கள் நிறுவனத்துக்கு தான் அது கொஞ்சம் பேக் கமெண்ட்ஸ் அது அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி எல்லாம் வராமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க அதே மாதிரி நீங்கள் நீங்களும் கொஞ்சம் ஹார்ஷாக பேசிடாமல் ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து அவங்க அந்த டெலிவரி பாட்னர் இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்துக்காமல் கொஞ்சம் நீங்கள் தான் வார்ன் பண்ணி விடணும் தேங்க்யூ சார்